எங்கள் பகுதியில் இருக்கிற மாரியங்க மாரியம்மன் கோவில் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க முதல் நாள் வந்து கம்பம் கம்பம் நட்டு நல்லா அந்த சலங்கை கட்டி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அப்புறம் மறுபடி தீர்த்த குடம் எடுப்பாங்க வந்தோடன கிடா வெட்டி விருந்தெல்லாம் வைப்பாங்க பொங்கல் செய்வாங்க நல்லா ஊர் மக்களெல்லாம் விசேஷமாக கொண்டாடி மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க